அன்பவன் ஓட்டலருந்து எனக்கு உணவு பொருளெல்லாம் நான் ஆர்ட்ரு பண் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அதை வந்து நான் அதை வாங்கிட்டு அந்த பில்லை வந்து ஆன்லைன் மூலமாக நான் வாங்கிக்கிறேன்